மார்க்கெட்டில் வந்து ரெடிமேட் ஆடைகள் இப்போ நிறையா வந்துருச்சு அதனால அது மக்கள் ஈஸியாக இருக்கிங்குறதுனால பெரும்பாலும் ரெடிமெட்லேயே வாங்கிடுறாங்க இருந்தாலும் அந்த ரெடிமேடு துணிகளை விட நம்ம வந்து கையால் பின்னப்பட்ட தைக்கப்பட்ட ஆடைகள் வந்து வாங்கிறத்துக்கு விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீடிய உழைக்கும் உழைக்கும் அதாவது என்னென்னு கேட்டீங்கனாக்கா அந்த நெசவாலையில் நெய்யப்பட்டது வந்து ஆடைகள் உழைக்கிறது மட்டும் இல்லை நம்ம காந்தியடிகள் சொல்லி வச்சார் இல்லைங்களா அந்த எப்படி பாருங்க அவர் அந்த ஆடைகள் வந்து அந்த நெய்யப்பட்ட ஆடைகளை தான் அவருளான் உடுத்திருக்கார் அது எப்போன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் நிறையா பேர் காமராஜ் தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க நிறைய அதே போல் நாங்களும் ஓரளவுக்கு ரெடிமேடு நம்ம அத்தியாவசியத்துக்கு எடுத்துட்டால் கூட சாதாரணமாக நம்ம வந்து கையால் தைக்கப்பட்ட பின்னப்பட்ட அந்த ஆடைகளை வாங்கி விரும் விரும்பி வாங்குகிறது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பாருங்க நீடிய இப்போ வந்து ரெடிமேட்டில் வாங்குகிற ஆடைகளை திரும்பி இன்னொரு தையல் போட்டால் தான் நமக்கு அது வந்து கெட்டியாக இருக்கும் இல்லைனாக்கா அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சிடும் ஆனால் இந்த நெய்யப்பட்ட ஆடைகள் தைக்கப்பட்ட ஆடை நாம் வாங்கி தைச்சோன்னா பின்னப்பட்ட ஆடைகளை அது நீண்ட நாளைக்கு இருக்குங்கிறதுனால மக்கள் அதை வந்து விரும்புவாங்க சில மக்கள் விரும்புகிறாங்க எல்லோரும் அதை விரும்பலனாலும் ஒரு சில கொஞ்சம் பேராவது அதை விரும்பி செயல்படுகிறாங்க